இப்போது உள்ள கிராமப்புற சமூகத்தில் வந்து விவசாயம் அதை வந்து ஒரு தொழிலாகவும் அதற்கும் மேலாக அதை வந்து வாழ்க்கை முறை முறையாகவும் இந்த இளைஞர்கள் கிராம இளைஞர்கள் வந்து பார்க்கிறாங்க இவன் கிராம இளைஞர்கள் வந்து அதை வந்து விவசாயத்தை ரொம்ப மேலோக்கி நடத்த வேண்டும் ஏன்னால் நம்ம அனைவருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் உலகிலுள்ள அனைவரும் பயன்பெறுகிறாங்க இந்த விவசாயத்துனால் இந்த வாழ்கைமுறை கிராமப்புற இளைஞர்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புற இளைஞர்களும் பழகி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நம்ம வந்து விளைச்சல் பண்ண வேண்டுமென்றால் பெரியளவுக்கு நிலமும் பெரியளவுக்கு விளைச்சலும் வேண்டும் என்றால் அதுக்கு வந்து நம்ம வந்து அதை பாரம்பரிக்கணும் அந்த பாரம்பரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விவசாயத்தில் விவசாயத்தில் தண்ணீர் தண்ணீர் மிகவும் அவசியம் தண்ணீர் வேண்டும் சூரியஒளி காற்று இது போன்ற இயற்கை இயற்கை வளங்கள் ரொம்ப அவசியம் இந்த மாதிரி விவசாயத்தை நம்ம மேல்நோக்கி நடத்த வேண்டும் விவசாயத்தில் வந்து நமக்கு நமக்கு பஞ்சக்கவ்யம் அப்படிகிற ஒரு மருந்து பஞ்சக்கவ்யம் அப்படிகிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி முழுக்க முழுக்க இது வந்து என்னென்னா இயற்கையாகவே தயாரிக்கப்பட்டது பஞ்சக்கவ்யம் மாட்டுசாணம் புல் அந்த மாதிரி இயற்கையாக வந்த விஷயங்களை மட்டுமே வைத்து பஞ்சக்கவ்யம் என்று ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரித்து அதை வந்து விவசாய நிலங்களில் தெளித்தால் பயிர்களில் தெளித்தால் பயிர்கள் செழிப்பாக வளரும் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் மருந்துகளை பூச்சிக்கொல்லி மருந்து தேவையில்லாத பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்காமல் இந்த மாதிரி பஞ்சக்கவ்யம் என்று இயற்கையாக செயற்கை மருந்தாக இல்லாமல் இயற்கை மருந்தை பயன்படுத்துவது கிராமப்புற சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் விவசாயத் தொழிலாக நடத்துவது இது மிகவும் அவசியமாக உள்ளது பயிர்களும் செழிப்பாக வளரும் நாட்டு மக்களும் அனைவரும் பயன்பெறுவார்கள்